எங்கள் ஊரில் வேலை வாய்ப்புன்னா டாட்டா கம்பெனின்னு புதுசாக ஓபன் பண்ணியிருக்காங்க அதை ஓபன் பண்ண உடனே எங்கள் ஊரில் இருக்கிற பசங்கள் பொண்ணுங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் வேலையில்லாதபோது அவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனியில் டாட்டா கம்பெனியில் வேலை கெடைச்சிச்சி அந்த கம்பெனி வந்ததினால எல்லோரும் அந்த கம்பனிக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க அவங்களோட படிப்பு வச்சு அவங்களுக்கு தகுந்த வேலையை அந்த டாட்டா கம்பெனியில் கொடுத்தாங்க டாட்டா கம்பனி மூலம் எல்லோரும் அவங்க வீட்டில் ஹாப்பியாக இருக்காங்க வேலை கிடைச்சதுனால அவங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கி அவங்க வீட்டில் ஹாப்பியாக இருக்காங்க எங்கள் ஊருக்கு வந்த முதல் வேலை வாய்ப்புனா அது டாட்டா கம்பெனியாக தான் இருக்கும் டாட்டா கம்பெனி வந்ததினால மக்கள் என்ன எல்லோருக்கும் எங்கள் ஊர் மக்கள் எல்லோருக்கும் சுலபமாக வேலை கெடைச்சிடுச்சி அதனால் அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க இதுதான் எங்கள் ஊரில் வந்த வேலைவாய்ப்பு ஆகும்